ஹலோ சார் மீன் மார்க்கெட்லிருந்தா பேசுகிறீங்க ஆ சார் மீன் கொஞ்சம் வேணும் சார் மீன்னா என்னான்ன மீன்லாம் இருக்குது ம் ம் ம் ம் ம் ம் ஓ இப்போ எந்த மீன் ஐயா முள் எந்த மீனு வந்து முள்ளே இருக்காது அதிகமாக வஞ்சிரங்களா சேரி ம் ம் இப்போ ஒரு நான் ஒரு நான் ஒரு அஞ்சு கிலோ வேணும் ஐயா வரேன் உங்கள் காலையில் வரேன் ஒரு அஞ்சு கிலோ வேணும் எவ்வளோ ஐயா ஒரு கிலோ எவ்வளோ ம் ம் அது வெட்டுறதுக்குனா எவ்வளோ ஐயா வெட்டுறதுக்குனா எவ்வளோ ஆய்ஞ்சித் தருவீங்களா ஆயாது தருவீங்களா ஆ ஆ ஆ எத்தனை கிலோ எவ்வளோ ஐயா சொன்னீங்கள் ம் ம்

சரிங்க சரிங்க சார் நான் இப்ப கனவா இறாலாம் இருக்கா ஐயா கடையில் ம்

நண்டு இருக்குதுங்களா ஐயா அதுதான் ஐயா இப்போ நீங்கள் இருக்கற ஏரியாவில் வந்து என்னா பாப்புலராக கிடைக்கும் என்ன மீன் கரெக்டாக பாப்புலராக கிடைக்கும் இல்லைல்ல என்ன மீன் ஐயா பாப்புலராக கிடைக்கும் எந்த வ எந்த மீன் அதிகமாக இதாகும் ம் ம் ம் சரிங்க சரிங்க ஐயா ஆ ஆ சங்கரா மீன் இருக்குமா ஐயா ஆ மூணு மூணு கிலோ சங்கரா வேணும் ஐயா அஞ்சு கிலோ வஞ்சிரம் வேணும்

ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் நான் வந்து கால் பண்ணுறேன் காலைல ஆ ஆ